பெயிண்ட்டிங்ஸிலே ரெண்டு விதமான பெயிண்டிங்ஸ் இருக்குது இப்போ வந்து நம்மளோட உள்ளுணர்வுகளை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு டைப் ஆஃப் பெயிண்டிங் நம்ம பண்ணுவோம் அதேமாதிரி நம்ம பார்க்குற விஷயத்த நம்ம அனுபவித்த ரசித்த விஷயத்த நம்ம வரைகிறது அது இன்னொரு விஷயம் நான் ரெண்டு விதமான பெயிண்டிங்கும் பண்ணுவேன் அதில் நான் பார்த்து அனுபவித்த விஷயத்துல நான் ஒரு தடவை கேரளா போனப்போ நான் அங்கே உள்ள அந்த நிலப்பரப்பும் அப்புறம் அங்கே இருந்த அந்த ஓடை அப்புறம் அங்கே இருந்த சின்ன சின்ன பசங்கள் விளாண்டுட்டு இருந்தது அப்படின்ட்டு நான் அந்த அது வந்து சாயங்கால நேரம் அந்த சாயந்திர நேரத்தில் நான் அந்த அழகான அந்த எல்லோ ஆரஞ்ச் கலந்த அந்த ஒரு சன் செட் டைமில் இருந்த அந்த ஒரு பிக்சரை நான் வரைஞ்சேன் அதை வரைஞ்சப்ப நான் அதனோட பியூட்டியை ஓவர் லேயர் அவுட்டர் லேயர் பியூட்டியை மட்டும்தான் நான் வந்து பார்த்தேன் ஆனால் வரைஞ்சி முடித்து ஒரு பத்து நாளைக்கு அப்புறமேட்டு நான் அதை எங்கள் வீட்டில் காமிக்கும்போது எங்கள் வீட்டில் உள்ளவங்கள் ஒவ்வொருத்தவங்களும் அதில் ஒவ்வொரு விதமான ஒரு கருத்தை சொன்னாங்க அப்போதான் அந்த பெயிண்டிங்கில் இத்தனை விஷயங்கள் வந்து மறைஞ்சிருக்குகிறதே நான் கண்டுபிடிச்சேன் ஏன்னால் வந்து அதில் வந்து அந்த சின்ன பசங்கள்லேயே மூணு குரூப்பாக பசங்கள் இருந்தாங்க அந்த மூணு குரூப் பசங்கள் ஒரு சில பசங்கள் ஓடையில் குதித்து விளையாட்றாங்க ஒரு சில பசங்கள் அங்கே உள்ள மண்ணில் வீடு கட்டி விளாண்டுட்ருந்தாங்க அதேமாதிரி பெண் பிள்ளைங்களெலாம் வந்து கல்லில் வச்சு அங்கே அஞ்சாங்கல் விளையாண்டுட்ருந்தாங்க ஸோ இந்த ஒவ்வொரு விஷயமும் எனக்கு என்ன சொன்னிச்சுன்னா அந்த குழந்தைங்களோடைய டிஃப்ரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அதுங்களோட இன்ட்ரெஸ்ட்ஸ் எப்படி வேறு வேறு மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு